ஆ ஓ கா புக் ஸ்டால் நீங்கள் எவ்வளவு நாளாக உங்கள் புக் ஸ்டால் எவ்வளோ நாளாக இங்கே இருக்கு இந்த கடை புக்கு எனக்கு வந்து ராமாயணம் மகாபாரதம் பழைய காலத்து புக்கு அதல்லாம் படிக்கணுன்னா எனக்கு ரொம்பப் பிடிக்கும் அந்த மாதிரி புக்ஸு உங்கள் கிட்ட இருக்கா ம் ம் அப்புறம் வேறேன்ன

ஆ அந்த புக்ஸ்ஸெல்லாம் இப்போ எது ரொம்ப நல்லா விரும்பி ஜனங்க வாங்கறாங்க அப்படியா அப்புறம் அந்த தெனாலிராமன்து அப்புறம் விக்ரமாதித்தன் அது மாதிரில்லாம் இருக்கா ம் அப்படிங்களா இந்த அந்த புக்கு தெனாலிராமன் புக்கு காமிங்க இது எழுநூறுருவாவா ப்ரைஸ்லாம் ஒரே ரேட்டுதானுங்களா எதுவும் கம்மி பண்ண மாட்டீங்க அப்புறம் சரி ராமாயணம் புக்கு காட்டுங்கள்

இதான் ராமாயணம்மா சரி இது எவ்வளோ வரும் எல்லாமே அறநூற்ரூவா தானா எந்த புக்கு எடுத்தாலுமே எடுத்ததும் அறநூற்ரூவா தானா இப்போ வேறு மாரி இந்த க்ரைம் நாவலு அந்த மாதிரி புக்கு அது மாதிரி எடுத்தாலும் அறநூறுரூவா தானா அதென்ன இது பழைய காலத்து இதிகாச புக்குன்றதுனால இதை கூட சொல்லுறீங்களா

ஆ அதுவும் வந்து இது வந்து நல்லா நம் தெரிஞ்சிக்கலாம் பழைய இதுவெல்லாம் தெரிஞ்சிக்கலாம் இது வந்து இ ஒரு மர்மமாகவே போவும் கதை இதையும் படிக்க இன்ட்ரஸ்ட்டாக தான் இருக்கும் ஏன் நீங்கள் அது வந்து ஜாஸ்தியாகவும் இதை கம்மியாகவும் சொல்லுறீங்க என்ன ரீசன் ரீஸ் ஆ ஆ நீங்கள் எப்படி இப்போ க ப நீங்கள் புக் ஸ்டாலில் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை புக் ஸ்டாலுக்கு ஓனரா ஓனரா ஹலோ நீங்க நீங்கள் ஓனரா கொஞ்சம் கம்மி பண்ணலால்ல ஆ சேரி இப்போ நான் ஒரு நாலஞ்சு புக்கு எடுக்குறேன்னா கொஞ்சம் வில குறச்சி தரமாட்டீங்களா எடுத்தா எவ்வளோ கம்மி பண்ணுவீங்க நீங்கள் இப்போ ஒரு அறநூறுரூவா சொல்லுறீங்க நான் ஒரு அஞ்சு புக்கு எடுக்குறேன் அப்போ நீங்கள் எவ்வளோ கம்மி பண்ணுவீங்க ம் ஒரு புக்குக்கு அப்போ டொண்ட்டி ரூப்பீஸ் குறைக்கிறீங்க அஞ்சு புக்குக்கு நூற்ரூவா குறைப்பீங்க ம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் நான் அடுத்து அடுத்து வந்து நிறைய புக்ஸு வாங்குவேன் இந்த மாதிரி இந்த இடத்துல போனால்

நான் ஜிபே பண்ணுவேன் என்கிட்ட ஜிபே தான் இருக்குது இப்போதைக்கி என்கிட்ட காசு இல்லை நீங்கள் வந்து குறச்சி கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் நாலு பேர் கிட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி இந்த புக் ஸ்டாலில் நல்ல நல்ல புக்ஸு இருக்கு அவங்க வந்து நம்ப கேட்டோம்னா கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம்னா கொஞ்சம் கம்மி பண்ணித் தர்றோங்க புக்கெல்லாம் நிறையா புக்ஸ் இருக்குது நிறையா வே வெரைட்டி இருக்கு அங்கே அவங்க கிட்ட நம்ம எந்த மாதிரி புக்கு கேட்குறோமோ எடுத்துக் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ம் இன்னும் கொஞ்சம் கொ குறைங்க நான் இன்னும் நாலு பேர் கிட்ட சொல்லும் போது அவங்க வந்து உங்கள் கிட்ட எடுக்கும் போது உங்களுக்கு அது லாபம் தானே சரி இந்த அக்கா எடுத்துகிட்டுப் போனாங்க இவங்க நிறையா பேர் கிட்ட சொல்லி நம்ப கடைக்கு நிறையா வர்றாங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு அது இதுதானே பெனிஃபிட்டு தானே

ஆ அவ்வளா ஃபைனலாக ஃபைவ் ஹண்ட்ரடு தான் ஆ அவ்வளோ தான் அப்படியா சரி நான் சொல்லுற புக்ஸ்ஸல்லாம் கொடுங்க ராமாயணத்தில் ஒன்று கொடுங்க மகாபாரதத்தில் ஒன்று கொடுங்க நீங்கள் சொன்னால் மாதிரி அந்த பொன்னியின் செல்வன் இருக்குல்ல அதில் ஒன்று கொடுங்க அப்புறம் அந்த முன்னாடில்லாம் என்ன புக்கு இந்த அம்புலிமாமான்னு வரும் தெரியுங்களா அம்புலிமாமான்னு ஒரு புக்கு வரும் அப்புறம் பாலமித்ரான்னு ஒன்று வரும் அது மாதிரில்லாம் ஏ உங்கள் கிட்ட இருக்கா

ஆ சரி இப்போ நான் என்னன்ன சொன்னேன் ராமாயணம் ஒன்று சொன்னேன் மகாபாரதம் ஒன்று சொன்னேன் பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் ஒன்று சொன்னேன் அப்புறம் இந்த அம்புலிமாமா ஒன்று கொடுத்துருங்க அது கொடுத்துட்டு அதுக்கப்பறம்மா இது கொடுத்துருங்க என்னது இது தெனாலிராமன் ஒன்று கொடுத்துருங்க இந்த அஞ்சு பு அந்த அம்புலிமாமாவும் அதே ரேட்டு தானா அப்படிங்களா சரி அப்போ இந்த அஞ்சுக்கும் நீங்கள் எவ்வளோன்னு ஃபைவ் ஹண்ட்ரெடா இந்த அஞ்சுக்கும்

ஆ சரி இது ஆ சரி நான் ஜிபே பண்ணிருட்டுங்களா ம் கூகிள் பே இருக்கா உங்கள் கிட்ட ஆ ஒரு நிமிஷம் இருங்க ஆ வந்துச்சா பாருங்கள் ஆ ஆ ஓகே